எனக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தைகள்ன்னா அது நிறைய இருக்கு தமிழ்ல இல்லாத வார்த்தை நல்ல வார்த்தைகளே கிடையாது தமிழ் தாய் வாழ்த்துலேந்து கடவுள் வாழ்த்து வரைக்கும் எல்லாமே எனக்கு பிடிச்சதுதான் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பேர் வைக்கணுன்னா தமிழ் பெயர்கள் நிறைய இருக்கு சுடர்விழி மெய்விழி அந்த மாரி நிறையா அழகான தமிழ் தமிழ் பெயர்கள்லாம் இருக்கு நான் தமிழை தாய்மொழியாக கொண்டதுக்கு ரொம்ப பெருமப்படுறேன் ஏன்னா உலகத்தில் முதன் மொழி வந்து தமிழ்மொழி தான் அதற்காகவே நம்ம பெருமப்படணும் எல்லா மொழிக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பிறமொழிகளோட துணையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மொழி நம்ம தமிழ் மட்டும்தான் மற்ற எல்லா மொழிகளும் வந்துவிட்டு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இப்போ நான் தமிழ் வந்துவிட்டு பலாயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து நம்ம முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்துருக்கு தமிழ் வந்து எப்பையும் அழிஞ்சிரக்கூடாது மற்ற மொழிகளால் வந்து தமிழுக்கு எந்த தாக்கமும் ஏற்படக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து